எங்கள் ஊரில் மலைக்குழி மாரியம்மன் சாமி இருக்குது அந்த சாமி வந்து நாங்கள் சாமி கும்பிடம் பொழுது எவ்வளோதான் வெயில் அடித்தாலும் சரி நாங்கள் காப்பு கட்டிட்டோம்னா மழை அப்புடி சோன்னு பொழியும் ஜனங்களா நல்லா ஹாப்பியாக இருப்பாங்க அந்த சாமி ரொம்ப சக்தியான சாமி மாரியம்மன் சாமி தான் ஆனால் எங்களுக்கு அந்த சாமி ரொம்ப பிடிக்கும் அடுத்தது பக்கத்து கிராமத்தில் வந்து வீரசோழபுரம்னு ஒரு கிராமோம் அந்த கிராமத்தில் வந்துவிட்டு சிவன் சாமி அந்த காலத்தில் உள்ள சாமி அந்த சாமி ஒரு குகை மாதிரி இருக்கு அந்த அதுக்குள்ளே போனவங்க மறுபடி யாரும் வந்தது கிடையாது அப்படின்னு சொல்வாங்க எனக்கு கூட அங்கே தான் கல்யாணம் ஆகிடுச்சு அங்கே கல்யாணம் ஆனவங்க எல்லோருமே சந்தோஷமாக தான் இருக்காங்க கல்யாணம் நடக்கும் பிரதோஷம்னா நிறைய பிரசாதம் தருவாங்க சுண்டல் சக்கரை பொங்கல் அந்த மாதிரி நாங்கள் மாதம் மாதம் பிரதோஷம்னா நாங்கள் அங்கே போய்டுவோம் அங்கே சாமிக்கு வந்துவிட்டு துளசி மாலை அப்றம் சாமிக்கு வந்துவிட்டு நிறைய நாங்கள் அர்ச்சனை தட்டுகள் அது இதுன்னு நிறைய எடுத்துகிட்டு போய் சந்தோஷமா சாமி கும்புட்டு நான் என் வீட்டுக்காரரு என் பையன் இந்த மாதிரி நாங்கள் பிரதோஷம்னா நாங்க போய்ட்டு வந்துடுவோம் அடுத்தது பாபா சாமி பாபா சாமின்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த சாமி வந்துவிட்டு வியாழக்கிழமை வியாழக்கிழமை நான் அந்த சாமியை வணங்குவேன் எங்கள் பக்கத்து வீட்டில் சொன்னாங்க வியாழக்கிழமை வியாழக்கிழமை குளிச்சுட்டு ஐந்து ரூபா காயினை வச்சு சாமி முன்னாடி வச்சு கும்பிட்டு நீங்கள் வழிபட்டு வந்தால் நீங்கள் நினைச்ச கடோன் அது மாதிரி கஷ்டங்கள் இந்த மாதிரிலா தீர்ந்திடும் அப்படின்னு சொல்லி சொல்வாங்க அந்த சாமிக்கு வந்து ஸ்வீட்டுன்னா ரொம்ப பிடிக்குமா நம்மள நம்ம கையில் உள்ளது சக்கர சாக்லேட்டு இந்த மாதிரி நம்மளால முடிஞ்சது பிரசாதம் மக்களுக்கு நம்ம கொடுத்தா நம்ம நெனைச்சது நடக்கும்னு சொல்வாங்க நான் வந்து வியாழக்கிழமை வியாழக்கிழமைன்னா அந்த மாதிரி போவோம் அப்போ வந்துவிட்டு தேங்காய் சாதம் புளி சாதம் லெமன் சாதம் தக்காளி சாதம் சக்கரை அரிசி ஏதோ எது வேணா அரிசி கூட அரிசி கூட கொடுக்குலாம் எது வேணா நம்மளால முடிஞ்சது சக்கரை சாக்லேட்டு இந்த மாதிரி நிறையா வச்சு நம்ம அந்த சாமிக்கு போய்விட்டு பிரசாதம் அங்கே இருக்குறவங்களுக்கெல்லாம் கொடுத்தா நம்ம நெனைச்சது நடக்கும் சொல்வாங்க துர்வம் துர்வம் வந்துவிட்டு மலை இருக்கு அங்கே மலையில் வந்து ஒரு கோவில் இருக்கு அந்த கோவிலில் ஒரு கிணறு இருக்கு அந்த கிணத்துல வந்து வெயில் படாத கிணறு நாங்களும் சுற்றி முத்தி பார்த்துட்டோம் அதில் வெயிலே படாது கல் கூட தூக்கி போட்டோம் நாங்கள் அதில் வந்துவிட்டு அந்த வெயிலே அதில் படல அந்த தண்ணியும் அதில் ஒன்றுமே தெரியவே இல்லை அந்த வெயிலே அதில் பட கிடையாது நாங்களும் சுற்றி கித்தி பாக்கிறோம் எங்கள் நிழலும் அதில் கிடையாது அடுத்தது பெருமாள் சாமி பெருமாள் சாமின்னா எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் சனிக்கெழமை சனிக்கெழமை அந்த சாமியை பார்த்து வழிபட்டு வழிபாடு பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா சாமிக்கு வந்து துளசி இந்த மாதிரி உண்டியல் உண்டியல் எடுத்துகிட்டு போய் சாமிக்கு தரிசனம் கொடுப்போம் அங்கேயும் அந்த மாதிரி தான் பிரசாதம் சக்கரை பொங்கல் இந்த மாதிரி கொடுப்பாங்க நாங்கள் சாப்பிட்டு நான் எங்கள் வீட்டுக்காரரு சாமியை நல்லா சுற்றி வந்து நல்லா சந்தோஷமா சாமி எல்லாம் கும்பிட்டு நானும் எங்கள் வீட்டுக்காரரும் வருவோம்